ஹலோ ஹலோ ஷென்பா ஆ நல்லாயிருக்கியா ஆ நல்லாயிருக்கேன் நான் வந்து இந்த அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் சரி இல்லைன்ட்டு அமேசானில் இந்த ஹேங்கிங் வால் டிசைன் ஒன்று யானை பொம்மை ஒன்று ஆடர் பண்ணேனில்ல ஆமாம் அது வந்துச்சு ஆனால் எல்லாம் உடஞ்சி சுக்குநூறாக போயிடுச்சு நல்லாவே இல்லை ஆ ஸோ அந்த ரிவ்யூலாம் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அந்த மாதிரி இருந்ததுனால் தான் அது போட்டேன் எனக்கு பெருசாக அந்த யானை பொம்மை வந்துருக்குது ஆனால் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டு மறுபடியும் அவங்களை வந்து வாங்கிக்க சொன்னால் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வரேன்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் வேறு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டேன் ம் ஸோ டெலிவரி அப்போயே கொடுத்தேன் இப்போ கேஷ் ஆன் பேமெண்ட்டே நான் கொடுத்துருக்கலாம் நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுனால் எனக்கு இப்போ அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டு ம் ஏன் தான் அதை ஆடர் பண்ணேன்னு இருக்குது ஒன்று ரெண்டு நல்லாயிருக்கு ஆனால் இதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபுல்லாக ஏமாந்துவிட்டேன் ம் ஹாங்கிங் வால்லே எனக்கு இப்போ எதுவும் செட் ஆகவே இல்லை அதுதான் அடுத்து ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் எல்லாத்துலேயுமே தான் பார்த்துட்ருக்கேன் இருந்தாலும் எனக்கு என்னமோ பெருசாக செட் ஆகலை ரிவ்யூ அப்டி சூப்பராக இருக்குதுன்னாங்க ஆனால் எனக்கு அது ஒன்றும் நல்லாவே வரவே இல்லை ம் சரிம்மா சரி பார் நான் அப்புறம் கால் பண்ணுறேன் ஆ ஓகே பை